எங்கள் கலாச்சாரத்தில் வந்து முக்கியமான தொழில் வந்து விவசாயம் தான் எங்கள் ஊர் ஒரு நாட்டுப்புறம் அந்த நாட்டுப்புறத்தில் வந்து எல்லா மக்களுமே வந்து விவசாயத்தை நம்பி தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்தாங்க ஆனால் இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பிள்ளைங்கெல்லாம் வந்து கல்வி இ கற்க ஆரம்பிச்சு விவசாயத்தை யாரும் மதிக்கலை விவசாயம் பண்ண பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குறாங்க அந்த விவசாய நிலத்த எல்லாத்தையும் வந்து வாழ் நிலமாக வீடு கட்ட வீட்டு மண்ணு போட்டு விற்றுட்டாங்க அதனால் வந்து விவசாயம் கெட்டுப் போச்சு விவசாயம் பண்ணக் கூடியவங்க நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறவங்க அவங்க தான் வந்து உள்ளூரில் இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாரும் வந்து குடிபெயர்ந்துவிட்டாங்க சென்னைக்கு போயிவிட்டு அதுவும் வந்து சென்னையில் போய் இருக்கிறாங்கன்னாக்கா கொஞ்சம் படிச்சவங்களும் நாகரீகமானவங்களும் தான் சென்னையில் இருக்கிறாங்க ம ப கொஞ்சம் படிக்கதவங்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற மாட்டுப் பண்ண வச்சுருக்கிறவங்க கோழிப் பண்ண வச்சுருக்கிறவங்க அவங்ககிட்ட போயிவிட்டு வேலை செய்துகிட்டு அந்த மாரி இருக்கிறாங்க இது தான் கலாச்சாரத் தொழிலாக இருந்துச்சு விவசாயம் ஆனால் இப்போ வந்து இல்லை